ஐந்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு ஜீரோ நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்று ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்து பத்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து பதிமூணு அஞ்சு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சு